ஆ சொல்லுங்கம்மா என்ன வேணுங்க ஆ நான்தான்ம்மா வீட்டு ப்ரோக்கர்ம்மா சொல்லுங்கம்மா சரிங்கம்மா ஆ சரிங்கம்மா லைன் வீடா தனிப்பட்ட வீடா ஆ சரிங்கம்மா வாடகை எந்த எதிர்பார்க்குறீங்கம்மா ம் சரிங்கம்மா ம் அப்படியே நிரந்தரமாக நிரந்தரமாக இருப்பீங்களா இடையில காலி பண்ணுவீங்களாம்மா ஆ சரிங்கம்மா அதுக்கு தகுந்தாற்படி பார்த்து தரேன்ம்மா கொழந்தைகலாம் எத்தனை பேர் பெரியவங்க எத்தனை பேர் சரிங்கம்மா ஆ பார்த்து தரேன்ம்மா தண்ணி சவுகரியமெல்லாம் இருக்குது நீங்கள் வந்து பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிதுனா இது பண்ணுங்க இல்லை கரண்ட்டு பில்லெல்லாம் தனி கரண்ட்டு பில்லெல்லாம் தனியாக கட்டணும்மா அந்தமாதிரி பண்ணிக்கலாம் சொல் நீ ஆ வந்து வீட்டை பாருங்க அதாவது நாலு ரூபாயிலிருந்து இருக்குதுங்கம்மா எட்டு ரூபா வரைக்கும் இருக்குது என்ன உங்களுக்கு எந்த வீடு பிடிக்கிதோ எத் அதுதான் எத்தனை பேர் நீங்கள் சொன்னீங்க ஆறு பேர் சொன்னீங்கள நாலு பேரா ஆ சரிம்மா இன்னும் ரெண்டு பேர் இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லைம்மா நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் வந்து வீட்டை பாருங்க எப்போ வரீங்கன்னு சொல்லுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நான் ரெடியாக இருக்கேன் சொல்லுங்க ஆ சரிங்க இதே நம்பருக்கு கூப்பிட்டு வாங்க ம் ம் எந்த ஏரியான்னு சொல்லிட்டிங்கன்னால் அதுக்கு தகுந்தாற்படி ப உங்கள் இடத்துலே அங்கே பக்கத்திலேக்கூட பார்க்குறேன் ம் ம் கூட்டிகிட்டு போய்கூட காட்டுறேன் நான் வீடு கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் ஆ சரிங்கம்மா ஆ ஆ ஆ சரி சரிம்மா ஆ அப்படி ஆ அப்படியெல்லாம் இருக்குதுங்கம்மா அப்படி இருக்குது அதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த அந்த இடத்தையும் காட்டுறேன் இப்போ தற்சமயம் வாடகைக்கு இருந்துவிட்டு அப்புறம் நீங்கள் அதுவும் பார்த்துக்கலாம் அது உங்களுக்கு சவுகரியப்பட்றப்பட்சம் நீங்கள் கணக்கு பண்ணிக்கிறேன் நான் என்னங்க ஆ வாங்க வாங்க வந்து கூப்பிட்டிட்டு போனால் தானே நான் உங்களுக்கு உங்களுக்கு உங்கள் சவுகரியம் தான்ம்மா எங்களுக்கு முக்கியம் என்னங்க உங்களுக்கு என்ன சவுகரியமோ அதெல்லாம் பண்ணித்தரேன் ஒன்றும் பிரச்சின இல்லை ம் நீங்கள் ஆ சரி சரி சரிங்க ம் சரிங்ம்மா அட்வான்ஸ் கொஞ்சம் கட்டவேண்டி இருக்குதும்மா என்ன கட்டி நீங்கள் பாக்கி தாராளமாக இது பண்ணிக்கலாம் ரெண்டு வருஷத்துக்கோ மூணு வருஷத்துக்கோ வந்து நீங்கள் ம் சரிங்கம்மா

ம் சரிங்கம்மா ஆ சரிங்கம்மா ஆ ஒன்றும் பிரச்சின இல்லை நீங்கள் எப்போ கூப்பிட்றிங்க கூப்பிடுங்க என்னங்க நான் அந்த இடத்துக்கு வந்துடுறேன் வந்துட்டு அப்புறம் போய் பார்க்க போகலாம் ஆ சரிங்கம்மா

ஆ சரிங்கம்மா சரிங்க நீங்கள் கூப்பிடுங்க நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா நான் வந்துடுவேன்